ஹலோ என்னோடய மொபைலோட ரீசார்ஜ் பேக் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அது வந்து ரீசார்ஜ் பண்ணணும் நான் எப்போவுமே மந்த்திலி முந்நூற்று நாற்பத்து ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவேன் அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஒரு நாளைக்கு கிடைக்கும் இருபத்தெட்டு நாளைக்கு அன்லிமிடட் கால் வரும் அந்த பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய என்னோடய சிம்மு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியோ நம்பரு அதில் நம்பரு என்னோடய மொபைல் நம்பர் வந்து நயன் எயிட் ஃபோர் டு த்ரீ நயன் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் இது தான் என்னோடய நம்பரு இந்த நம்பருக்கு வந்து என்னோடய பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்